சார் டாடா ஷோ ரூமா சார் நான் டாடாவில் ஒரு இ வெஹிக்கிள் பார்க்கலாம்னு இருக்கேன் என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு பதினைஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு இருபது லட்சத்துக்குள்ளே பார்க்கலாம்னு இருக்கேன் ஓகே சார் ஓகே ஓகே சார் அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது சார் கலர்ஸா ஓகே சார் ஓகே சார் இல்லை நான் அந்தமாதிரி கேட்கல சார் இன்ஜின் கெப்பாசிட்டி பேட்ரி அளவு அந்தமாதிரி ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் சார் சேஃப்ட்டி இதெல்லாம் ஆ ஓகே ஓகே சார்

ஓகே ஓகே சார் சரி இப்போ இதே ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட வேறு ப்ராண்ட்டில் எதுவும் இ வெஹிக்கிள் இருக்கா சார்

ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் தேங்க்ஸ் சார்